வயசானவங்க என்னமாதிரி விளையாட்டு விளையாடுவாங்கனால் தாயம் விளையாடுவாங்க சீட்டுக்கட்டு விளையாடுவாங்க பகடை உருட்டுதல் விளையாடுவாங்க ஆடு புலி ஆட்டம் விளையாடுவாங்க எங்கள் ஊரில் இந்த ஒரு கோவில் இருக்குது அந்த கோயிலில் வந்து பெரியவங்க வந்து ஒரு எப்போயும் சாப்பிட்டு வந்துட்டாலே அவங்க எப்போயுமே அங்கே தான் இருப்பாங்க அங்கேயே தான் பேசிகிட்டு இருப்பாங்க தூங்குவாங்க ஒரு ஒரு தாயம் ஆடு புலி ஆட்டம் பகடை உருட்டுதல்லாம் அங்கே விளாடுவாங்க தாயக் கட்டதுலல்லாம் வச்சி காசு கட்டி இது பெட்டு மேட்ச் வச்சி தான் அங்கே விளாடுவாங்க ரொம்ப ஜாலியாக பேசி டீம் போட்டு ரொம்ப ஜாலியாக விளாடுவாங்க அடுத்து வயசானவங்க இந்த பெரியவங்க இங்கே இவங்கல்லாம் இருக்காங்க ஒரு ஒரு சில பேர் இங்கே ஜாலியாக பேசுவாங்க அரட்டை அடிப்பாங்க இன்னும் ஒரு இன்னும் ஒரு சில பேர் வந்து ஆடு புலி ஆட்டம் விளாடுவாங்க அப்புறம் இன்னும் சில பேர் வந்து அந்த பகடை உருட்டி விளாடுவாங்க அதில் அப்புறம் ஒரு சீட்டுக்கட்டுலாம் அங்கே கோவிலில் விளையாட மாட்டாங்க ஒரு ஊருக்குனு ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு இடம் இருக்குது தனி இடம் அங்கே வந்து சீட்டுக்கட்டு விளாடுவாங்க சீட்டுக்கட்டில் வந்து வந்து கா வாட்சு ஃபோனு காசு எல்லாம் பெட் வச்சி பெட் கட்டி விளாடுவாங்க ஒரு சிலர் நிறையா பேர் அதில் விட்டுட்டும் போயிருக்காங்க முதல்ல வந்து சீட்டுக்கட்டு எப்படி விளையாடணுன்னா எப்படி விளாடுவாங்கனா க ராஜா ராணி ஜோக்கர் இந்த பூ ஹா ஹார்ட்டினு டைமண்டு இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் ஒன்றா சேர்த்து விளாண்டு இருப்பாங்க அது யார்க்கிட்ட அது எல்லாமே இருக்கோ அவங்க தான் ஜெயிப்பாங்க இந்த மாதிரி தான் பெரியவங்கலாம் விளையாட்டு பெரியவங்க வந்து இந்த மாதிரி விளையாட்டை தான் அதிகமாக விளாடுவாங்க